எங்கள் வீட்டில் பண்டிகை காலங்களில் ஒவ்வொரு பண்டிகையின் போதும் நாங்கள் நிச்சயமாக வந்து இனிப்பு பலகாரம் செய்யறக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் வீட்டில் இருக்கிறவங்கல்லாம் அதிகமாக இனிப்பு தான் சாப்பிடுவாங்க அதனால் வந்து தீபாவளி ஆனாலும் சரி பொங்கலாக ஆனாலும் சரி ஆடி பண்டிகையாக ஆனாலும் சரி எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நிச்சியமா ஒரு ஸ்வீட்டு வீட்டில் இருக்குது ஆனால் வந்து அந்த ஸ்வீட் செய்யும்போது அதிகமாக பிடிச்சது வந்து ரவா லட்டு தான் பிடிக்கும் எங்கள் வீட்டில் இருக்கறவங்களுக்கு அடுத்து வந்து பொங்கல்னாவே எப்போதுமே வந்து அதிரசம் செய்வாங்க ஸோ அந்த ஸ்வீட்டும் அதிகமாக பிடிக்கும் இந்தமாதிரி வந்து புதுமையான ஒவ்வொரு பண்டிகையின் போதும் ஒவ்வொரு விதமான ஸ்வீட் செஞ்சு நாங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்லாம் சாப்பிடுறது தான் எங்களோடைய பழக்கமாக இருக்குது அதுதான் வந்து நிச்சயமாக நாங்களே செய்யறது து நல்லா ஒரு சுவையாக இருக்குது வெளியில் கடையில் வாங்குவது வந்து அவ்வளோவு பிடிக்காது ஆனால் வீட்டிலயே செஞ்சு வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களெலாம் சேர்ந்து சாப்பிட்றது தான் ஆக எல்லா பண்டிகைகள்லையும் எங்கள் வீட்டில் வந்து ஸ்வீட் இருக்குது அதனால் வந்து எங்களுக்கு பிடிச்சது ஸ்வீட்டு தான் பண்டிகைனாவே ஸ்வீட்டு தான் அதில் ஸ்வீட் சாப்பிட்றது இன்னும் அதை விட நல்லாயிருக்கு